இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக கலாச்சாரங்களெலாம் நம்பிக்கை எல்லாமே நல்லா இருக்குது என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க கோவிலுக்கு போகிறது வரது மற்றபடி மக்களோடய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்க வந்து க கடவுள் வந்து வித்தியாசமாக ச கும்பிட்டாலும் கூட மக்களோடய நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முஸ்லீம் சரி இந்துக்களும் சரி இந்துக்கள் அவங்கவுங்க சமய பற்றோடய எல்லா கலாச்சாரங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க எந்தெந்த கோவிலுக்கு போகணுமோ அந்தந்த கோவிலுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடாக நல்லா செய்கிறாங்க பொதுவாக இந்த கிறிஸ்துவம் கோவில்கள்லையும் சரி எல்லோரும் அவங்களும் நல்லா மக்களோடய மக்களாக பழகிறாங்க எல்லா ஜாதி மத பேதமின்றி எல்லா விதங்களிலும் எல்லா நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு அதாவது மதசார்பற்ற ஒரு இந்தியாவாக இருக்குறோங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும் பொதுவாக கலாச்சாரங்கள் வந்து பாரிய பாரம்பரியங்களெல்லாம் வந்து நம்ம விட்டுக்கொடுக்க மாட்டோன்னாலும் அந்த நேரத்தில் மக்களோடய மக்களாக நமக்கு வந்து உரிய நம்பிக்கையை வந்து எப்படி பலப்படுது அந்த நம்பிக்கையை வந்து நம்மா கடவுள் மேலே வச்சுருக்குறோன்னாக்கா அந்த கடவுளை வந்து கண்ணால் தெரியாத கடவுளை நான் வந்து அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணால் பார்க்குற மனிதர்களை நாம் அன்பு செய்யலேன்னா அது வந்து சும்மா வெறும் பேச்சு அது வந்து இப்போ நம்ம ஒவ்வொருத்தல்லியும் நம்ம வந்து கடவுளை பார்க்கணும் எல்லா கடவுளும் மனுஷன் இப்போ யார் இப்போ வியாதியாக இருக்கிறாங்க அல்லது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஏழைகளாக இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோரையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம உதவி செய்து வாழ்வது வந்து ரொம்ப முக்கியம் அது தான் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா கலாச்சாரங்கள் அப்படிலாம் இருக்குது இப்போ ரீசென்ட்டாக கூட நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த ஒரு நடிகர் கூட இறந்தார் பாருங்க அவர் இறந்ததுக்கப்பறந்தான் அவருடைய செயல்பாடுகள் எல் எப்படி மனிதர்களோடய இருந்து உதவி செய்து வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் நம்ம விஜயகாந்த்த பற்றி நம்ம நிறையா பார்த்தோம் அதுப்போல் மக்கள் வந்து யாராக இருந்தாலும் எந்த மதம் இந்து மதம் முஸ்லீம் மத்த புத்த மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்த்துவம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் எல்லா மக்களும் நாம் எல்லாம் ஒரு நாட்டு ஒரு தாய் மக்கள் இந்தியாவில் இருக்கிறவுங்க எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு தான் இந்த கலாச்சாரங்களை ஒப்பிட்டு பார்க்குறோம் எல்லோருமே அப்படியே எல்லோரும் அந்த நிலமையில இருந்தோம்ன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தேங்க் கியூ